பத்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்ரெண்டு ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இருபத்தஞ்சி நாலு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தெட்டு பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்று முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி மூணு